ஹலோ குட் ஈவ்னிங்ப்பா சொல்லுங்க உங்க நேம் என்ன ஓகே ஆ சொல்லலாம்ப்பா ஆக்ஷுவலாக ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் காஃபி டீ எதுவுமே குடிக்காமல் லெமன் டீ இருக்குதில்லையா அது ப்ளைனாக ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் குடிக்கலாம் டெய்லி ஒன் கிளாஸ் குடிச்சிங்கன்னால் எக்ஸ்ட்ரா ஃபேட்டு பெல்லி ஃபேட்டு எல்லாம் குறையும் மார்னிங் அது பிளாக் டீ விட உங்களுக்கு லெமன் டீ வந்து கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும் ஆமாம் பிளாக் பிளாக் டீயை விட ஹெல்தி வந்து லெமன் டீ தான் அதுவும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறையா ஃப்ளேவர் இருக்கும் அதுவும் பெருசாக தெரியாது உங்களுக்கு வித்தியாசம் நார்மலாக ஹாட் வாட்டர் எப்படி குடிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் அது எடுத்துக்கலாம் அப்புறம் மார்னிங் ஃபுட்டு வந்து நார்மலாக எப்பயும் சாப்பிட்ற ஃபுட்டு ஓவராக ஆய்லி ஐட்டம்ஸெலாம் எடுத்துக்காமல் நார்மலாக இட்லி அந்த மாதிரியே ஸ்டீம்டு ஃபுட்டு இருக்குதுல்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே டக்குன்னு டைஜிசன் ஆகிடும் அப்புறம் அதுவும் இல்லாமல் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் க்ரீன் டீ குடித்த அப்புறம் டெய்லி ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா அதில் அயன் அயன் இருக்கும் அதுமாதிரி பாதாம் இருக்குதுல்லையா அதுவும் எடுத்துக்கலாம் டெய்லி அது ரெண்டு எடுத்தாலே உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி புரோட்டின் எல்லாம் உங்களுக்கு மார்னிங்கே கிடைக்கும் இல்லையா எம்டி ஸ்டொமக்கில் அதுக்கப்புறம் ஃபுட் எடுத்துக்கலாம் ஆ எக்ஸசைஸ் வந்து உங் ஆ டயட் வந்து ஃபுட்டுலேயே நம்ம மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ணலாம் எக்ஸசைஸ் தான் நம்ம டெய்லி கண்டினியூ பண்ணணுமில்ல அது நம்ம ஒரு நாள் எப்படி இருக்கும்ன்னு நமக்கு தெரியாது அதனால் எக்ஸ்சைஸ் அது உங்கள் விஷ் தான் ஆனால் வந்து ஃபுட்டுலேயே நீங்கள் மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஈவ்னிங் எல்லாமே அதே மாதிரி தான் நார்மல் ஃபுட்டேயே எடுத்துக்கலாம் நைட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஆனால் சாப்பிட்றது வந்து சீக்கிரமே சாப்பிட்றணும் உங்களுக்கு டைஜிஷன் வந்து சீக்கிரமாக இருந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்டு தூங்குகிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு புரோட்டின்ஸை ஹெல்த்தில் போய் சேரும் ஆ அது ஒன்று ஆ ஃபஸ்ர்ட்டு நீங்கள் ஆ இல்லை நீங்கள் ஒன் மன்த்தே ஃபாலோ பண்ணுங்க ஸ்டார்ட்டிங் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்க ஃபுட் கண்ட்ரோலை கொண்டு வந்துவிடுங்க ஃபர்ஸ்ட்டு நா ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ரொம்ப ரெஸ்டிரிக்ஷன் பண்ண வேண்டாம் ஃபுட்டில் நார்மலாக நீங்கள் வந்து ஆயிலில் மட்டும் கம்மி பண்ணிகோங்க மிச்சது எல்லாம் நார்மலாக நீங்கள் ஹெல்தி புரோட்டின்ஸ்ஸு ஃப்ரூட்ஸ்ஸெலாம் நிறையா சாப்பிடலாம் அந்த மாதிரியே எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே மெயின்டெயின் பண்ணிகிட்டே டைமிங் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுணும் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது லிமிட்டடாக சாப்பிட்டாலும் புரோட்டின் உள்ள திங்க்ஸ்ஸை நம்ம சாப்பிட்டோன்னா அதுவும் எனெர்ஜி தானே உங்களுக்கு ப்ளஸ் நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எக்ஸ்சைஸ் பண்ணால் அதுவும் ப்ளஸ் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மெயினாக அந்த மெயினாக எம்டி ஸ்டொமக்கில் அந்த ஹாட் வாட்டரை அந்த க்ரீன் டீ குடிக்கிறதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால மோ

இல்லை டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாதுப்பா ஏன்னால் நம்ம சில சில பேருக்கு ஃபாலோ பண்ண முடியும் சில பேரால் பண்ண முடியாது இல்லையா அதனால அவங்க அவங்க அவர்களே ஓனாக மார்னிங் இது தான் இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃப்ரூ ஃபுரூட்ஸ்ஸு நட்ஸு அந்த மாதிரி மார்னிங் நீங்கள் வந்து நிறைய சாப்பிடாம இப்போது ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டா அந்த கேப்பில் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஃபுரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபுரூட்ஸு இல்லை ஃபிரெஷ் ஜூஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் டீ காஃபி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்டாக இருக்கிற திங்க்ஸ் இந்த சுகரு சால்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நார்மலாக ஃபிரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் அதுவே அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு வந்தீங்கன்னால் நீங்கள் வெயிட் லாஸ் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வெயிட் பார்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் லாஸ்டாக பார்த்துக்கோங்க என்ன வெயிட் பார்த்துட்டு பார்த்துக்கோங்க என்ன பார்த்துட்டு ஒன் மன்த் கழித்து வந்து சொல்லுங்க ஓகேப்பா தேங்க் யூ ஓகே ஆ ம் வெயிட் பார்க்கணும் ஆ ஓகே ஆமாம் ஆமாம் ஓகே ஃபாலோ பண்ணிட்டு ஒன் மன்த் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நெக்ஸ்ட்டு ஓகே ஓகே தேங்க் யூ ஆ ஆ